நாம்மல்லாம் லாக்டவுனில் வீட்டில் தான் இருந்தோம் வீட்டில் எல்லோருமே வீட்டுக்காரரு தம்பி எங்கேயுமே வேலைக்கு போகாம அப்போ எல்லோருமே நம் வீட்டில் தான் இருந்தோம் அப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் நான் ஒன் எல்லோருமே சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிடுவாங்க நான் ஆனால் சாப்பிட மாட்டேன் அப்போ வீட்டில் தான்இருக்கோம் சரி வீட்டுக்காரரு எல்லோரும் நம்மள ஒன்றா தான்இருக்கோம் அதனால சிக்கன் பிரியாணி செய்யலானு நான் ச அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷத்தில் அன்றைக்கி தான் லாக்டவுனில் தான் நான் வந்து சிக்கன் பிரியாணியே செஞ்சேன் ஆனால் கொஞ்சம் செய்யும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஆனாலும் எப்படியோ ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரை சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லி ஒரு கால் கிலோ சிக்கன் கால் கி அவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும் கால் கிலோ சிக்கன் எடுத்துட்டு வர சொல்லி அதை நான் வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிக்கனே அலசி நான் வந்து பிரியாணியே செய்கிறத்துக்கே ஆரமித்தேன் அதுக்கு வந்து கால் கிலோ சிக்கனில் நான் ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி போட்டேன் ரெண்டு டம்ளர் அரிசியில் அரிசி போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சி ஊறட்டும் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ஸ்லாம் தேவையோ அதெல்லாம் நான் வந்து எடுத்து வச்சிக்கிட்டேன் என்னென்ன போட்டேன்னால் நான் வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து அ வச்சிக்கிட்டேன் பெரிய வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சிக்கிட்டேன் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டுலாம் தொளிச்சி வச்சிக்கிட்டேன் இஞ்சி பூண்டை வந்து பேஸ்ட் தொளிச்சி வச்சிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் அதை பேஸ்ட் பண்ணிகிட்டு அதுக்கப்றம் கொத் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் புதினா தழை இதை வந்து நான் தனியாக அரைச்சி வச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னென்ன வேணுமோ எல்லாம் இது பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் குக்கர் வச்சி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பிரியாணி செட்டு அந்த அன்னாசி மொக்கு மராட்டி மொக்கு ஏலக்காய் இதெல்லாம் இருக்குதில்லை எல்லாம் போட்டு அப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டேன் போட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வணக்கி விட்டுட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அதுவும் கொஞ்சம் வணங்கின ஒடனே அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம் புதினா தழை கொத்தமல்லி தழை அரைத்து வச்சிருந்தேன்னு சொன்னேன்ல அதெல்லாம் போட்டேன் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கின ஒடனே அதெல்லாம் வதக்கின ஒடனே நான் வந்து கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கிட்டேன் நல்லா வணங்குனவாட்டிக்கு அ பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் வாங்கி வச்சிருந்தேன்ல அதை போட்டு நல்லா இது பண்ணிட்டு அதுக்கு தேவையான மசாலா மிளகாய் தூள் கொத்தமல்லி மிளகாய் தூள் கரம் மசாலா பிரியாணி மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கிட்டேன் அதில் கொஞ்சம் அப்புறம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துனவாட்டிக்கு ஒரு எலுமிச்சம் பழம் புழிஞ்சி விட்டேன் தயிர் கொஞ்சம் ஊத் தயிர் கொஞ்சம் உட்டோனா அது கொஞ்சம் சாப்பாடு வந்து பொல பொலன்னு வரும் அதுலேயே கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கிட்டேன் எல்லாம் கிளரி விட்டு அரிசி போட்டு குக்கரு வச்சி மூடி வச்சிட்டேன் அப்புறம் ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இறங்குனவாட்டிக்கி ஏர் போன வாட்டிக்கி பார்த்தா அன்றைக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரியாணி செஞ்சேன் எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க